பார்த்தீங்கனா நம்ம உடம்பு ஃபிட்னஸாக வெச்சுக்கிறதுக்கு ரன்னிங் பிளஸ் தண்டால் ஸ்கிப்பிங் இந்த மாதிரியும் செய்யலாம் ரெண்டாவது பாத்தீங்கனா அடுத்து நாம் சாப்பிட கூடிய உணவு முறைகளை பொருத்து அடுத்து பார்த்தீங்கனா ஆறு குளம் குட்டை இந்த மாதிரி நீச்சல் அடிக்கிறது இந்த மாதிரி அந்த மாதிரி செஞ்சோம்னா உடம்பு ஓரளவுக்கு ஃபிட்னஸாகவே இருக்கும் இதுதான் நம்ம செய்யக்கூடிய வேலைகள் வேலைகள்னு பார்த்தா நம்ம எதை சார்ந்த வேலைகள்னு வீட்டோட சம்மந்தப்பட்ட வேலைகள் தண்ணிர் வெயிட் தூக்குவது விவசாய சம்மந்தப்பட்ட வேலைகள் பார்க்கிறது இந்த மாதிரி செய்கிறப்ப செய்கிறப்பையும் நமக்கு வந்து உடம்பு ஃபிட்னஸாக இருக்கும்